என்ன நடக்குது வாங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆமாங்க தேங்காயெண்ண விளக்கெண்ண எள்ளெண்ண முத்துக்கொட்ட எண்ணெய் கல்லக்கொட்ட எண்ணெய் ம் ஆமாங்க எல்லாம் சுத்தம் தான் சொல்லுங்கள் விளக்கு ஊத்துற எண்ணெய் எல்லாமே செய்கிறோம் சொல்லுங்கள் ஆ ஆள்தாங்க ஆள் வச்சுத்தான் செய்கிறோம் உங்களுக்கு என்ன வேணுங்கள் சொல்லுங்கள் ம் அதுக்கு எண்ணெய் தேவைங்களா எத்தனை லிட்ரு தேவைப்பட்துங்க ஒரு லிட்ரா ரெண்டு லிட்ரா எத்தனி லிட்ரு வேணுங்கள் ஆ சொல்லுங்கள் ம் ம் தேங்காயெண்ண ஒரு லிட்ரு இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ம் கடலெண்ண ஒரு லிட்ரு இரநூறு ரூபாய் எள்ளெண்ண நானூறு ரூபாய் ஒரு லிட்ரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன எண்ணெய்ங்க வேணும் ம் ஆ இ உங்களுக்கு கடைக்கின்றதனால எதோ ஒரு பத்துருபா கம்மி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து ஓல்சேல் இதுக்கு கொடுக்குறோம் நீங்கள் கடைக்கின்றதனால் வாங்க வந்து வாங்கிங்க உங்களுக்கு எத்தனை லிட்ரு வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தர்றோம் சுத்தமாக இருக்கும் நாங்கள் எல்லா இடமும் சேல்ஸ் பண்ணிருக்குறோங்க எல்லாம் கடைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ம் ம் ஆமாங்க சொல்லுங்கள் ஆ வாங்கிக்கலாம் கொடுக்குறங்க நீங்கள் வந்து க கடைங்களுக்கு வந்து நான் ஓல்சேல் விலைக்கின்றதுனால உங்களுக்கு அந்த ரேட் சொல்லியிருக்கறேன் இல்லைன்னா வேற ஆளாக இருந்தால் அதிகமாக சொல்லியிருப்பேன் ஆ கடைங்களுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன நாங்கள் சொன்ன ரேட்டுக்குத்தான் வியாபாரிங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கும் அந்த ரேட்டுத்தான் உங்களுக்கும் நான் போட்டு கொடுக்கறேன் ஏன்னால் மற்றவங்க எல்லாம் வந்தால் இதை விட அதிகமாத்தான் சொல்லுவேன்

இல்லைங்க்கா உங்களுக்கு மிச்சமா வாங்கிட்டுப் போயிருக்கவங்களுக்கே நாங்கள் கம்மி பண்ணித் தரல உங்களுக்கு இது ஒ இந்த ரேட் தான் சொல்லிருக்கறேன் ஆ சரிங்க உங்களுக்கு வந்து இப்போ நான் அதிகமா சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கம்மியா விக்கில ஏன்னால் உங்களுக்கும் வந்து நானு அதே ரேட்டுக்குத்தான் கொடுக்குறேன் பொருள் பொருள் வந்து தரமாக இருக்கும் இல்லைனா அப்புறம் உ ம் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு கம்மியா கொடுத்தேன்னா என் பெர் கெட்டுப் போயிடும் சொல்லுங்கள்